ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் ஆமாம் சார் ச சலூன் கடை தான் சார் ஆ ஆமா அந்த மதிய டைமில் வந்தீங்களே சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ தேங்க்யூ ப்ரோ ம் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஆ ம் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஆ கூ ஆ சொல்லுங்கள் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஆ அனுப்பிச்சு விடறேன் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடு கஸ்டமரோடய சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ப்ரோ எங்களுக்கு எல்லாமே அதுக்காக தான் நாங்கள் நேச்சுரல் ப்ராடக்ட் அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நீங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சுற்றி அது ரேட்டு மட்டும் ஸோ நீங்கள் பாராட்டுறதுக்குக் காரணமே அந்த ப்ராண்டோடய க்வாலிட்டி தான் ப்ரோ அது நாங்கள் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எதுவும் கேட்கல ப்ரோ நார்மலாக எங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் ப்ரோ கேட்குறோம் ம் சொல்லுங்கள் ப்ரோ தொழிலில் எந்த ஒரு குறையும் இருக்காது ப்ரோ நீங்கள் கேட்ட ஹேர் ஸ்டைல் நீங்கள் கேட்டதை விட பெஸ்ட்டாகவே பண்ணுவோம் ப்ரோ இங்கே வாங்க நம்பி வாங்க பண்ணி பண்ணிக்கலாம் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ம் தேங்க்யூ ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ

ம் தேங்க்யூ